தேவைகள் அப்படின்றது வந்து பழைய தலைமுறை இளைய தலைமுறை அப்படின்றதுக்கு வந்து மாறுபடும் அது சமநிலையில கொண்டு வரதுக்கு வந்து ஒரு ஒரு சமமான உரையாடல் இருந்தாவே போதும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ அப்வியஸா வந்து அந்த இடத்துல நம்ப வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளில் பாதி வந்து சொல்யூஷனை கொடுக்க முடியும் அதுவே வந்து என்னோட காண்ட்ரிபியூஷன்னாகவும் இருக்கு